இப்போ தொழில் முன்னேற்றம் நடை நிறைய வந்து இம்ப்ரூவ்மென்ட் ஆயிடுச்சு அது சில தொழில்நுட்பங்களும் இருக்குது இப்போ அது அந்த தொழில்நுட்பம்னு எடுத்து பார்த்தா செல்ஃபோன் டிவி நிறைய தொழிநுட்பங்கள் வந்துருச்சு இதன் மூலமாக நம்ம வந்து சி எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகள் நிறையவே இருக்குது உள்ளேயும் சரி வெள்லேயும் சரி நிறைய ம நிறைய தொழில்நுட்பத்தால் வரும் பிரச்சினைகள் லேடிஸ்ஸுக்கு அப்புறம் பெண்களுக்குனாலும் சரி நிறைய பேருக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் வளர்கிறது வளர்ச்சி நல்லது தான் ஆனால் இந்த வளர்ச்சி எல்லோருக்கும் நல்லதான்னா இல்லை நிறைய பிரச்சினைகளும் வருது உட்புறக்காரணிகளும் வெளிப்புறக்காரணிகள் இப்போ ஃபோன் இல்லாமல் ஒருத்தரால் இருக்கவே முடியாது மனுஷங்கன்னாலே ஃபோன் அந்த ஃபோன் தூங்கும் போது கூட அந்த ஃபோன் இருக்கணும்ற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்றத கூட மறந்துடுவோம் ஆனால் ஃபோன் எடுக்கிறத நம்ம மறக்கவே மாட்டோம் அந்தமாதிரி இந்த உலகம் ஆயிடுச்சு ஃபோனில் நல்ல விஷயங்களும் வருது கெட்ட விஷயங்கள் வருது அதையுமே டிவி சேனல்களும் பார்த்தீங்கன்னா அது தொழில்நுட்பம் அதிகமாக மு ன்னடிலாம் டிவின்னா சன் டிவி அப்படிதான் வந்தது இப்போ நிறைய டிவியெலாம் வந்துருச்சு அது தகாத நிறைய இஷ்யூஸெலாம் வருது அதனால் எதிர்கொள்கிற பிரச்சினையும் நிறைய இருக்குது ரெண்டுக்கும் ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுற முறைகளும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சினைகள் வருது அதாவது தேவை இல்லாத செய்திகள் அது உட்புறம் உட்புறம் இருந்தால் அந்த சைட் தேவை இல்லாத செய்திகள் வெளியேன்னு போகும்போது நிறைய அசம்பாவிதம் நடக்குது செல்ஃபோன் திருட்டாக கூட இருக்கலாம் அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அந்த அந்த தொழில்நுட்பத்தின் பிரச்சினை கா காரணமாக என்னென்னன்னா ஒரு ஃபோன் இல்லாமல் இருக்கற முடியல ஆனால் அது ஃபோன்னால் நிறைய பேசுகிறோம் அப்புறம் மெசேஜ் எல்லாமே அனுப்புகிறோம் இம்பார்ட்டண்ட் ஒரு பேங்க் டீட்டைல்ஸ் எல்லாம் ஆனால் அதை தவிர்த்து இந்த ஃபோன்னால் நிறைய பிரச்சினைகள் குழந்தைகளுக்கு தேவை இல்லாத இந்த வீடியோஸெலாம் பார்க்க வேண்டிய சூழ்நெல அந்தமாதிரி இருக்கதால் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைஞ்சாலும் அதனால் வரும் பிரச்சினைகள் தான் நிறைய உள்ளே வந்து இந்த மாதிரி தான் ஃபோன் இல்லாமல் இருக்கற மாட்டாங்க டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டாங்க குழந்தைக சரி மனைவிக்கிட்டே ஆனால் இப்போ உட்புறம் வெளிப்புறம் போகும்போது அந்த ஃபோனுனாலே அந்த ஃபோனை தவிர்த்து அந்த ஃபோனுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்குறாங்களே தவிர நம்ம வீட்லேருந்து ஒரு ஃபோன் போட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவங்க எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த ஃபோனால் பிரிவு நிறைய வருது அந்த அன்புன்றதே கட் ஆகுது அதனால் இந்த தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடிப்படையில் நம்ம டெய்லியுமே ஒவ்வொரு நிமிடமும் எதிர்கொள்கின்ற பிரச்சின மிகவும் மிகவும் பிரச்சனையாக தான் இருக்குது இந்த தொழில்நுட்பத்தினால் வரும் ப்ராப்ளங்களும் பிரச்சினைகளும் வெரி அதிக வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதிகம் இந்த தொழில்நுட்பம் முன்னேற்றத்தின் அடிப்படையில் எதிர்கொள்ளும் நம்ம பிரச்சினைகளும் இது தான்